பெண்களெலாம் என்ன சவால் சந்திக்கிறாங்கன்னா நீங்கள் வந்து வேலைக்கி போகக்கூடாது வீட்டிலயே தான் இருக்கணும் ஆறு மணிக்குள்ளே வீட்டுக்கு வந்திடணும் அப்படின்னு சொல்கிறாங்க டெய்லியும் வந்து நீ எதுக்கு வேலைக்கி போகிற அது போல ஆண்கள் மட்டும் தான் வேலைக்கு போகணும்னு சொல்றாங்க இதுவே எங்களுக்கு மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா ஆண்கள் மட்டும் தான் வேலைக்கி போகணும் அப்படி மட்டும் சொல்கிறாங்க அதனால் வந்து டெய்லியும் வந்து பெண்கள் வந்து சவாலை வந்து சந்தித்திட்டே தான் இருக்காங்க இந்த மாதிரி சவால்கள் வந்து பெண்கள் வந்து அதிகமாக சந்திக்கிறாங்க ஆண்கள் மட்டும் தான் பெரிசு பெண்கள் எப்பவுமே வந்து அவங்களுக்கு கீழே தான் அப்படின்னு வந்து இந்த சமுதாயத்தில் வந்து பேசறாங்க இதனால் பெண்கள் வந்து அதிகமாக வந்து சவால்கள் வந்து சந்தித்திட்டு வராங்க அப்படினு வந்து சொல்கிறாங்க